இந்திய ஓவிய முறைகள்ல ஒன்று வந்து தஞ்சூர் பெயிண்டிங் தஞ்சூர் பெயிண்டிங்குனால் வந்து தஞ்சாவூர்ல மட்டுந்தான் செய்வாங்க அப்படின்னா எப்படின்னா அது வந்து ஃபுல்லா கண்ணாடி பிரேம் வச்சி தான் செய்வாங்க அந்த மக்கு கொண்டு செய்யிறதால அது வந்து உடையாது அப்புறம் ஃபுல்லா தங்கத்தில் வச்சி தான் செய்வாங்க முன்னாடியே சா நம்ம முன்னாடியே வந்து சாமி வந்து உயி இருக்கிற மாதிரி வந்து தங்கத்தில் வந்து ஜொலிக்குமாமா அது வந்து பல முறைகள் பல முறை காலத்தில் வந்து இருந்தது இப்போ வந்து அது வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது ஆனால் செய் இப்போ வந்து அது வந்து செய்யிறதில்லை வெளிநாட்டுகள்ல நிறைய சேல்ஸ் ஆகுது வந்து இப்போ இரநூத்தி என்பதுருபாயில் இருந்து மூன்று லட்சரூபா வரைக்கும் வந்து ஒர் அந்த கண்ணாடி கிளாஸ் வந்து விற்கலாம் அப்புறம் சின்ன நல்லா அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு தங்கத்தில் வந்து சாமி வந்து ஜொலிக்கிற மாதிரியே இருக்கும் பெரிய பெரிய வீடுகள்ல வந்து அது நல்லா பெரிய அழகாக வச்சோம்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அதுதான் தஞ்சூர் பெயிண்டிங்